நம் நாட்டில் வந்து மருத்துவமனை சேவை வந்து கொஞ்ஜ கம்மியாக தான் இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு குறை இருக்குது கோவிட் டைம்ல வந்து ஆக்சிஜன் நிறைய பற்றாக்குறை இருந்துச்சு மாஸ்க் இருந்துச்சு மாஸ்க்கோட பற்றாக்குறை இருந்தது இதன் மட்டும் இல்லாமல் வேக்சின் கோவை கோவிட் தடுப்பூசி அது கூட அதிகமாக பற்றாக்குறையாக தான் இருந்துச்சு வெளில இருந்து வெளிநாட்டில இருந்து கூட நம்ம நாட்டுக்கு அதிகமாக வந்தாலும் கோவிட் டைம்ல வந்து ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருந்துச்சு மாஸ்க்காருந்தாலும் சரி சானிடைசராக இருந்தாலும் சரி அந்த தடுப்பூசி மருந்தாக இருந்தாலும் சரி ஆக்சிஜனாயிருந்தாலும் சரி ரொம்ப தட்டுப்பாடாருந்துச்சு அதிகமாக மக்கள் வந்து ஆக்சிஜன் அளவு ரொம்ப பற்றாக்குறையாக தான் இருந்துச்சு இதுமாரி இந்த சூழ்நிலையில வந்து மருத்துவ செயல் வச்சு நிறைய ஒரு தவறான கருத்துக்கள் கூட வெளில வந்துச்சு இந்த நம்ம நாட்டில் அவ்வளோ தான் மருத்துவ வசதியாருந்துச்சு நிறைய கருத்து வந்துச்சு இருந்தாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை அது கோவிட் டைம்ஸ்ல வந்து எல்லா ஹாஸ்பிடல்லும் ஆக்சிஜன் இருந்ததனால ரொம்ப தட்டுப்பாடாருந்துச்சு இதே மாரி இதே மாரி சின்ன சின்ன சின்ன சின்ன பற்றாக்குறையாருந்தால் கூட தடுத்துடலாம் ஆனால் ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியம் உயிர் வாழுகிறதுக்கு அது தான் காரண அதேமாரி ஒரு தட்டு தட்டுப்பாடாருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு இதாக பண்ணி வக்கிகணும் அது மட்டும் இல்லாமல் நாட்டில் நம் நாட்டில் வந்து மட்டும் தான் அதிகமாக மருத்துவமனைகள் வசதி கம்மியாக இருக்குது வசதியே இல்லை சில மருத்துவமனைகள்லாம் அதனால் அதெல்லாம் கொஞ்ஜ கொஞ்ஜ இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம நாடு வந்து மருத்துவ துறையில் நல்ல ஒரு பங்கு வகிக்கலாம்